இந்த மாதிரி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்துருக்குது அங்கு போர் நடந்தாவே ஏதோ இந்த மாதிரி சாப்பிட்றத்துக்கு வழியில்லாமையோ இந்த மாதிரி மாசமாக இருக்க பொண்ணுங்கள்லாம் எ ஓட முடியாமல் ஏதோ ஒரு இந்த மாதிரி சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அந்த மாதிரிலாம் இருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனை தான் வரும் அப்றம் இந்த ரஷ்யாவில் போர் நடந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்ததே அது ரொம்ப மிக பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் இது வந்து என்னன்னால் சாப்பாட்டுக்கு எந்த ஒரு விவசாயம் போடணும் அப்படினாலே ஒரு ஆறு மாதம் அதெல்லாம் வ அந்த பயிர்லாம் வரத்துக்கு ஆறு மாதம் ஏழு மாதம் ஆகிடும் அது வந்து அந்த அந்த ஆறு மாதம் ஏழு மாதத்துலயே என்ன ஒரு அந்த குண்டு குண்டு போட்டுருவாங்க குண்டு போட்டால் அந்த இடமே யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணாத அளவுக்கு இந்த மாதிரி ஆகிடும் இப்போ வீட்டு ஒரு ஊருக்குள்ளே அந்த ரஷ்யாவுக்கே குண்டு குண்டு போட்டாங்கன்னால் அங்கே வீடு அங்கே இருக்கற மக்கள்லாம் பாதிப்படைஞ்சிடுவாங்க இந்த மாதிரி விஷியம்லாம் நிறையா நடக்கும் இந்த மாதமா இருக்கற பொண்ணுங்கள்லாம் அந் எதோ குழந்தையெல்லாம் வச்சிட்டுருந்தாங்கன்னால் அந்த பொண்ணுங்களுக்குலாம் பால் கொடுக்குணும் இந்த மாதிரி விஷியம் பால் கொடுக்குணும் சாப்பாடு அவங்களுக்குலாம் துணி போடணும் இந்த மாதிரில்லாம் நிறையா கஷ்டப்படுறாங்க இதல்லாம் பண்ண முடியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரில்லாம் க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த இந்த இந்த ரஷ்யாவுக்கும் இந்த ஸ் உக்ரைனுக்கும் போர் நடந்ததே ரொம்ப மிகப்பெரிய ஒரு இதானது அதெல்லாம் ரொம்ப பாதிப்பான விஷயம் ம மக்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் இதெல்லாம் ஒரு யாருக்காவது அடிப்பட்டுருச்சினாவோ எதாவது இ சீக்கிரமாக எமர்ஜன்சினாலோ போக முடியாது சீக்கிரமாக போக முடியாது இந்த மாதிரி விஷியம்லாம் நிறையா நடக்குது ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம் இதெல்லாம் அங்கே போர் நடக்கிறதுனாலே ரொம்ப கஷ்டமானது நல்ல என்னென்னல்லாம் இந்த மக்களுக்குலாம் எதை எதெல்லாம் பண்ணக்கூடாது எதை எதெல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்குற இதலாம் இருக்கே எதாவது ஹாஸ்பிட்டலோ இல்லை எதாவது போகணுன்னா சீக்கிரம் போக முடியாது இந்த மாதிரியெல்லாம் நிறையா நடக்குது